எங்கள் ஊரில் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடக்கும் எங்கள் ஊரில் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடக்கும் போது சந்தோஷமாக நடைபெறுகிறது அதனால் நாங்கள் என்ன செய்வோன்னால் கா அந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சிய சந்தோஷமாக கொண்டாடுவோம் எங்களுக்காண்டி அது ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு கரகாட்டம் ஒயிலாட்டம் அந்த மாரிங்க விஷயம் பிடிக்கும் ஆனால் கரகாட்டம் என்பது ரசிப்போம் எவ்வளோ எவ்வளோ விரும்புறோமோ அவ்வளோ இது ரசிப்போம் நாங்கள் ஆடல் பாடல் கரகாட்டத்தோடு ஆடல் பாடல் தான் ரொம்ப ரசிப்போம் எங்களுக்கு அதை பிடிச்சது அதுதான் ஆடல் பாடல் வந்து எதுவும் முக்கியமானதுன்னா நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் நாங்கள் அதை வீடியோ எடுத்து இஸ்ட்டாக்ராம் போட்டு ஃபாலோ பண்ணி அதை பேமஸ் ஆக்குவோம் நான் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபேமஸ் ஆகிறமோ அவ்வளோக்கும் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் நாங்கள் சந்தோஷமா இருக்கிறதுக்காண்டியே நாங்கள் எல்லாத்தையும் ரசிப்போம் அது அதுவும் அப்படியே தான் அதன்படியே கரகாட்டம்முன்னு வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா கரகாட்டம் எப்படின்னா கரகாட்டம் வந்து நாங்கள் பெரிய ஆள் இல்லை சிறிய ஆள் இல்லை பெரிய ஆளுக்காண்டி கரகாட்டம் போடுறது அவங்களும் கொஞ்சம் ரசிப்பாக இருக்கும் அவங்களுக்காண்டி நினச்சி நாங்கள் கரகாட்டம் அந்த மாரிக்கெல்லாம் போடுவோம் எங்கள் ஊரில் அதேப்போல அதேப்படியே பார்த்திங்கன்னா வில்லுப்பாட்டு அது வந்து பெரியாளுங்களுக்கெலாம் அவங்க இ மும்முரமாக கேட்பாங்க நாங்களும் மும்முரமாக கேட்போம் வில்லுப்பாட்டை வந்து ஒரு நாலு பேர் சேர்ந்து பாட்டு படிப்பாங்க ஒரு ஒரு ஆள் வந்து வில்லுப்பாட்டு தட்டிக்கிட்டே இருப்பார் அதேமாரியே தான் அந்த வில்லுப்பாட்டையும் நாங்கள் எவ்வளோ எவ்வளோ ரசிப்போமோ அவ்வளோ அவ்வளோ ரசிப்போம் அது மாதிரியே பார்த்திங்கன்னா நாங்கள் ஒயிலாட்டம் இதுமாரி எல்லாம் ஆடுவோம் ஒயிலாட்டம் பார்த்திங்கன்னா ஒயிலாட்டம் பாம்பாட்டம் பாம்பு புலி வேஷம் போட்டுக்கிட்டு புலி ஆட்டமெல்லாம் ஆடுவாங்க எங்கள் ஊரில் அதெலாம் ரொம்ப நல்லா ரசிப்போம் ரொம்ப நல்லா இருக்கும் இதேதான் திருவிழா திருவிழாவு ஒன்று வந்துச்சின்னா அதுக்கு அதுக்குரிய வைக்கிறதை போட்டி எல்லாமே வைப்போம் போட்டிகள் எல்லாம் ரொம்ப மும்மரமாக நடக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொருமாரி போட்டி சின்ன பிள்ளைங்களுக்கு சின்னமாரியான போட்டி வைப்போம் பெரிய ஆளுகளுக்கு சின்ன பிள்ளைய வந்து த ஓட்டப் போட்டி இந்த மாரியெல்லாம் வைப்போம் பெரிய ஆளுங்களுக்கு வந்து இந்த மாரி ஏதா சேரு போட்டி இந்த மாரி எல்லாம் வைப்போம் மாரிக்கு நல்ல எங்கள் ஊரில் பிரம்மாண்டமாக நடக்கும் இது எந்த மாற்றமும் இல்லை இது எல்லாமே உண்மை தான் நாங்கள் என்ன செய்வோன்னா அதன்படியாக பார்த்தின்னா அடுத்து வந்து ரேஸு வண்டி பைக்கு ரேஸ் போட்டியெலாம் விளாடுவோம் அது மாரிக்கு க இந்த இது பார்த்திங்கன்னா கிராமத்தில் நடக்கிற நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நல்லா செய்வோம் இந்தமாரி இ பொங்கல் இதுமாதிரி இங்கே வந்துச்சுன்னா நல்ல நல்ல விஷயங்கள்லாம் செய்வோம் நல்லா கரகாட்டமெல்லாம் போடுவாங்க அசிங்கமே இல்லாம நல்லா ரசிப்போம் நாங்கள் எங்களுக்குரிய ரசிகருன்னால் நல்லா பிரம்மாண்டமாக இருக்கும் எங்களுக்கும்